தோட்டக்கலையில் எனக்கு ஆர்வம் எங்கே தக்காளி செடி எங்கள் கிராமப்புறங்களில்லிருந்தாலும் அதை பிடுங்கி கொண்டு வந்து எங்கள் வீட்டில் நட்டு அதற்கு தண்ணி ஊற்றி அதற்கு என்னென்ன மருந்து போடணுமாே போட்டு நான் பராமரித்து வந்தேன் அது சரியாக வரவில்லை திரும்ப ஒரு நாள் ஒரு செடியை நட்டு அதில் நிறைய தக்காளி காய்த்ததால் எனக்கு அதிலிருந்து ஆர்வம் நிறையாக வந்து விட்டது அதில் இருந்து நான் நிறையா செடிகளை பிடுங்கி கொண்டு வந்து என்னுடைய வீட்டில் இருந்துட்டு தண்ணி பாய்ச்சி அதற்கு உண்டான மருந்துகள் சாம்பல் சாம்பல் சத்து களிமண் சத்து இந்த மாதிரி எல்லா சத்தும் அதற்கு கொடுத்து நல்லபடியாக அதை நான் வளர்த்து நிறையா பச்சை மிளகாய் தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதை நான்கும் நாங்கள் தோட்ட பயிராக செய்து நாங்கள் விளைவித்து நல்லா சமைத்து மருந்து இல்லாத காய்கறியாக நாங்கள் விளைவித்து சாப்பிடுகிறோம்